பள்ளிக்கூடம் நான் பங்கேற்றனா எல்லா கூட்டத்திலேயும் நான் பங்கேற்றுருக்கேன் நான் படித்த ஸ்கூலில் எல்லா ஃபங்க்ஷன்ஸுலேயும் நான் பங்கேற்றுக்கேன் நடனம் ட்ராமா எல்லா பாடல் எல்லாத்திலேயுமே நான் பங்கேற்றுருக்கேன் இது மட்டும் இல்லாமல் நான் படித்த ஸ்கூல் வந்து நான் வந்து ஒரு கான்வென்ட் ஸ்கூலில் தான் நான் படித்தேன் இருந்தாலும் நான் அங்கே வந்து இருக்க எல்லா புரோகிராமும் நான் கலந்துகிட்டு என்னோட திறமையை நான் வந்து நான் நிருபித்தேன் இப்போது வந்து அதுனால நான் வந்து நிறையா நன்மை வந்து எனக்கு இருக்கு இதாலே நான் நிறையா இதில் பார்ட்டிஸிபேட் பண்ணதனால